இங்கே சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய வாரச்சந்தை மிகவும் பிரபலமான ஒன்று இங்கு தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் இருந்தும் அங்கு பொருட்களை வாங்க மக்கள் கூடுவார்கள் அதனால் வாரத்தின் வியாழக்கிழமை அன்று ஒரு திருவிழா போல அந்த கூட்டம் காணப்படும் அது மட்டும் அல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் சென்டர்களும் அங்கு இருக்கக்கூடிய மால்களும் எண்ணற்ற அளவில் விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வாரச்சந்தையில் மிக மலிவான விலையில் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அல்லாடுக்கின்றது அதற்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த குண்டு ஊசி முதல் ஏரோப்பிளேன் செய்வதற்கான அனைத்து உதிரி பாகங்கள் வரை அங்கு கிடைக்கும் என்பதால் மக்களின் கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளை எடுக்க முடியாது என்றளவுக்கு ஏகப்பட்ட மக்கள் அங்கு கூடுவார்கள் அத அதனால் அங்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தக நகரமாக தாரமங்கலம் மாறியுள்ளது ஏனென்றால் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரதாரராக வந்து திரு கிருபாகரன் அவர்கள் ஒரு விளம்பர நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அதன்மூலம் அவர் அந்த பொருட்களுக்கு மார்க்கெட்டிங் செய்து வருவதால் அதை மக்கள் அனைவரும் விரும்பி பார்க்கின்றனர் அவருடைய நம்பகத்தன்மைக்கு தகுந்தார் போல் அனைத்து பொருட்களை வாங்க மக்கள் இங்கே கூடுகின்றனர் அதிலும் குறிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை உணவுத் திருவிழா அல்லது விலை மலிவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் திருவிழா என்று அவர் அவ்வப்போது அதிகபட்ச ஆஃபர்களை அள்ளி வீசுவார் அவை பொதுமக்களை அதிகம் கவர்கின்ற காரணத்தால் இங்கு தாரமங்கலம் மிகச்சிறப்பாக இங்கே தொழில் வளர்ச்சியில் முன்னேறிய ஒரு பகுதியாக விளங்குகின்றது இதில் இருக்கக்கூடிய தரம் ஓரளவுக்கு சுமார் தான் என்றாலும் விலை சற்று மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக மக்கள் இங்கு விரும்பி வந்து இந்த பொருட்களை வாங்கி செல்கின்றனர்